கை தொழில் வந்து நெசவு காலையில எந்துருச்சி கண்டித்தாரு பட்டு அதை இத எல்லாத்தையும் பண்ணி சலவையை பிடிக்கோணும் அப்பறம் அட்டையை மாத்தணும் வேல் போடணும் இது எல்லாம் பண்ணுறபோது எல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடும் அதுக்கு மேலே நாங்கள் க கண்டித்தார்லாம் சுற்றி போய் அப்பறம் நெய்ய வேண்டியது தான் நெசவு போட்டால் ஒன்பது மணிக்கு எந்திரிப்போம் அப்பறம் ஒரு மணிக்கு மேலே ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட்டும் எடுப்போம் அப்பறம் அதுக்கு மேலே போய் போ தறியும் போந்துக்குவோம் அப்பறம் பட்டு சுற்றுவோம் ஜரிதார் சுற்றணும் ஜரிகை குட்டாவில போடணும் குட்டாவில கட் பண்ணணும் எத்தனையோ வேலை இருக்குது ஆனால் இதெல்லாம் ஒரு பொழுது போக்கு மாதிரி நாம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம் ஆனால் சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் எல்லாம் பண்ணிக்குவோம் அதுக்கு மேலே அப்புறம் ரெஸ்ட்டு தான் அப்போ காலையில எந்துருச்சி மறுபடியும் அதேதான் அப்பறம் என்ன பண்ணுவோம் இது இப்போ சேலையை உரித்துட்டு நெசவு நெச கண்ணி தார் சுற்றி நாடாவெல்லாம் நம்ம எடுத்து போட்டு பண்ணி குழந்தையிலேர்ந்து எல்லாமே பண்ணணும் எங்களுக்கு பட்டு சுத்தணும் அப்பறம் அதை எடுத்துட்டு வந்து ப குழந்தைக்கு குடுக்கணும் கொண்டு வந்து குடுக்கணும் எங்களுக்கு நாங்கள் இதையும் பண்ணி அதையும் பண்ணி பார்க்கறபோது எப்படியோ காலையில ஏழு மணிக்கு எந்திரிச்சி போனால் எட்டு ஒம்பது மணியில் ஆயிடும் அப்பறம் அதுக்கு மேலேதான் தறிக்கு போவோம் தறிக்கு போய் நெசே அப்பறம் ஒரு மணிக்கு சாப்பாட்டுக்கு எந்திரிப்போம் சாப்பாட்டுக்கு எந்திரிச்சோமுன்னா அப்புறம் ரெண்டு மணி வரைக்கு உட்காந்துட்டு இருந்துட்டு அப்பறம் மறுபடியும் தொழிலுக்கு போகவேண்டியது தான் அஞ்சு மணி வரைக்கும் ரெஸ்ட் அதுக்கு மேலே